எங்கூரில் சந்தியாக்கப்பர் கோவில்ருக்கு வருஷம்தோறும் ஜூலை பதினாறந்தேதி கொடி ஏற்றி இருபத்தஞ்சாந்தேதி திருவிழா கொண்டாடுவோம் வருஷம்தோறும் மக்கள் வருவாங்க வந்து நல்லா ஜாலியாக திருவிழா கொண்டாடி எங்கள் ஊரில் குடிசப்போட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க குளிக்கிறக்கு தாமபரணி ஆறு அதில் நல்லா குளிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருப்பாங்க இதுப்போக தூத்துக்குடில திருவிழா வரும் அங்கேயும் நல்லா வருஷம்தோறும் திருவிழாவுக்கு குறையில்ல நல்லா எல்லா மக்களுமே நல்லா திருவிழா சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஜூலை மாதம் வந்தாலே மக்களுக்கு செர அருமையான நல்ல சந்தோஷம் நல்ல ஜாலியாக எல்லாரும் கொண்டாடுவாங்க வியாபாரமும் நல்ல ஆகும் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்கள் வழிப்பாட்டு எங்கள் சர்ச்சில் எல்லாம் செய்து கொடுப்பாங்க எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் செய்து கொடுப்பாங்க பத்து நாள் இருப்பாங்க எங்கள் இந்த ஊரில் சந்தியாகப்பர் கோவிலில் பத்து நாள் இருந்து திருவிழா கொண்டாடுவாங்க அதுப்போக திருவிழா முடிஞ்சு மக்கள் நிறைய வருவாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு வரைக்கும் வந்து இந்த திருவிழாவ கொண்டாடிகிட்டு சந்தோஷமாக ஜாலியாக அனுபவிச்சிகிட்டு போவாங்க வருஷம்தோறும் வருவாங்க இதில் ஒரு கொறை கிடையாது